தற்காப்பு கலைகளை நான் கற்க ஆரமிக்க ஆரமிச்சபொழுது எனக்கு வந்து ஒரு பத்து வயது இருக்கும் அப்போ வந்து முத விஷியோம் நான் எதிர்கொண்டது சவால்லனு சொன்னால் என்னோட வயது காரணமாக எனக் எனக்கு நிறைய வந்து அடிப்படை ஆரமிச்சிது எனக்கு பிறவி எனக்கு பிறவிலே வந்து சத்துகுறைபாடு வந்து பிரச்சனைங்கள் இருந்த காரணமாக பத்து வயஸில் நான் அப்பையே ஒரு ஒரு ஒரு ஒரு தற்காப்பு கலை கற்கமோது என்னோட உடம்புல எக்கச்சக்கமான அடிகள் விழ ஆரமிச்சிது அது போக போக எனக்கு அது பழக ஆரமிக்கபோது எனக்கு அதோட வலிகள்லாம் வந்து மறக்க ஆரமிச்சு நான் முழுமையான முறையில் வந்து தற்காப்பு கலையை கற்றுக்கறதுக்காக என்ன அர்ப்பணிக்க ஆரமிச்சேன் அடுத்ததாக எனக்கு வளர வளர நான் எதிர்கொண்ட அடுத்த சம்பவம் அடுத்த சவால்கள் என்னென்னு சொன்னால் என்னோட நண்பர்களை விட்டு நான் கொஞ்ச கொஞ்சமாக வந்து பிரிய ஆரமிச்சேன் ஏன்னு சொன்னா தற்காப்பு கலையை கற்றுக்கமோது நான் அதுலையே வந்து ஈடுபட்டுகிட்டு இருந்ததுனால அதுலையே என்னோடய நேரோம் அதிகமாக செலவு பண்ண பட்டதுனாலையும் நான் வந்து என்னோட ஃப்ரெண்ஸோட அதிகமாக வெளியே போக முடியாத நிலம வந்து வந்துச்சு ஆனாலும் எனக்கு அது புடிச்சது காரணமாக நான் அதை தனியாகவே வந்து அந்த சவால்களை எதிர் பார்க்கற எதிர்க்கொள்கிற மாதிரி இருந்தது அடுத்தது என்னோட நேரம் நான் அப்போ வந்து பள்ளி படிச்சிகிட்டே வந்து தற்காப்பு கலையை கற்றுட்டுருந்ததுனால என்னால் வந்து அதிகமாக நேரம் பள்ளி பள்ளியோடயை பள்ளியோடதையும் நான் வந்து சரியான முறையில் செஞ்சிக்கிட்டு அதே நேரத்தில் தற்காப்பு கலையும் சரியான முறையில் அங்கே நான் கற்றுக்கிட்டுருந்ததுனால என்னால் ரெண்டுத்தையும் வச்சி சமாளிக்கறத்துக்கு வந்து அது வந்து ஒரு பெரிய பெரிய சவாலாக இருந்துச்சு